பள்ளியில் எனக்கு பிடிச்ச பாடம் அப்படின்னா அது வந்து அறிவியல் சமூக அறிவியல் அப்புறம் வந்து கணிதம் அது மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மூணு பேரோட ஆசிரியரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோதான் படித்து இல்லை படிக்காமலேயே இருந்து மார்க் கம்மியாக எடுத்தாலும் அவங்க வந்து ஊக்கப்படுத்துவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இப்போது கணிதத்தில் யாருக்கும் கணிதம் அப்டிங்கிறது வராது அதிகமாக எனக்கும் வராமல் இருந்துச்சு ஆனால் எங்களுடைய கணித ஆசிரியர் வந்து உன்னால் முடியும் நீ படி அப்படில்லாம் சொல்கிறது அதிகமாக ஊக்குவிக்கிறதுங்குறதுனாலேயும் அந்த பாடத்து மேல் ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பித்தது அப்புறம் வந்து அறிவியல் சமூக அறிவியல் இது ரெண்டும் சமூக அறிவியல் வந்து வரலாறு அதிகமாக இருக்கும் அப்டிங்குறதுனாலேயும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கலாம் அப்டிங்குறதுனாலேயும் எனக்கு வந்து சமூக அறிவியல் பிடிக்க ஆரம்பிச்சுச்சி அந்தமாதிரி அறிவியல் அறிவியல் வந்து ப்ராக்டிக்கல் அப்டிலாம் சொல்கிறதுனால அந்த மார்க்கும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியும் ரெண்டாவது ரொம்பவும் அது ஒரு கஷ்டமா இருக்காது ஈஸியாகவும் இருக்கும் அப்படிதான் ஒரு தடவை என்ன ஆகிடுச்சி மேக்ஸு இருக்கும்போது மேக்ஸில் சின்ன முப்பத்தி அஞ்சு மார்க்கு தான் பாஸ் மார்க்குன்னா நான் வந்து முப்பது என்னமோ எடுத்து கம்மி ஃபெயிலாகி போய்ட்டோம் அப்படி கிளாஸில் நிறையா பேர் ஃபெயிலாக போகும்போது ஆசிரியர் வந்து திட்டுவாங்க ஆனால் திட்டாமல் திரும்பவும் நீங்கள் தான் இந்த கிளாஸோட லீடர் நீங்கள் தான் வந்து இனிமேல் கிளாஸை பாத்துக்கணும் அப்டிங்கிற ஒரு பொறுப்பை வந்து கையில் கொடுக்கும்போது அப்போ நமக்கு இருக்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது போய்விடும் ஏன்னா நம்ம படிக்காமல் இருக்கிறோம் நம்ம எதுக்கும் இதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு இதுக்கு அப்புறம் எதுக்கும் லாயக்கு இல்லை அப்டிங்கிறப்ப நம்ம கிட்டே வந்து ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை நம்ம மேலே நம்பிக்கை வச்சு செய்கிறாங்க அப்டிங்கிறப்ப நம்ம அதை இருக்கிறத விட அதிகமாகவே சிறப்பாகவும் செய்வோம் அப்டிங்கிறப்ப நம்ம வந்து எல்லோரோட நம்ம லீடரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்போ எல்லோரோட மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்டிங்கிற ஒரு நெனைப்பு வரும் ரெண்டாவது படிக்காத பசங்கள்கிட்ட போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து படிக்காமல் போகிறத விட நல்லா படிக்கிற பசங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துகிட்டு அதுங்க எப்படி கற்றுக்கிதுங்க எப்படி படிக்குதுங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு ரெண்டாவது எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுமே வந்து சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எல்லா பிள்ளைங்களும் படிக்கும் போது நம்மளும் படிக்கணும் அப்படிங்குற ஒரு நெனைப்பு வரும் ஆனால் படிக்காமல் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் உட்காந்து இருந்தோம்னா அங்கே பேசிக்கிட்ருக்கிறது சிரித்துக்கிட்ருக்குறது கிளாஸை கட் அடிக்கிறது இப்படியே இருந்தால் நமக்கும் அதே நெனைப்புதான் வரும் அதனால் தான் எப்பொழுதும் படிக்கும்போது நல்லா படிக்கிற பசங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு வீட்டில் சொல்வாங்க நல்லா படிக்காத பசங்கள்கிட்ட எதுக்கு ஃப்ரெண்டாக இருக்க கூடாதுன்னா அதுங்க படிப்பை தவிர பாக்கி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்குறதுனாலதான் அந்த பிள்ளைங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இருக்க கூடாது அப்படின்னு சொல்வாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கும் படிக்காத பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பை தவிர மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறையா ஒரு திறமலாம் இருக்கும் சொல்வாங்க அதனால தான் எந்த பிள்ளைங்களுமே வந்து திறம இல்லாமலாம் கிடையாது அவங்க வளர்த்துக்காம இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ வந்து ஒரு பிள்ளைங்கள்ட்ட படிக்காத பிள்ளைங்கள்ட்ட போய் உட்காந்து பேசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயம் கூட அதுங்க சொல்லும்ங்க நம்ம தான் அந்த பிள்ளைங்கள்ட்ட கற்றுக்குறா மாதிரி இருக்கும் ஆனால் படித்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்ங்கன்னா எந்த நேரமும் படித்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கும்ங்க எந்த பிள்ளைங்கள்ட்டயுமே போய்ட்டு ஒரு மிங்கில் ஆகாமல் இருக்கும்ங்க அதனால எல்லா பசங்கள்ட்டேயும் நல்லா சரிக்கு சமமாக பேசி பழகணும்